இப்போ வந்து கிறிஸ்மஸ்ஸு ஊர் திருவிழானாக்கால் நான்வெஜ்ஜி செய்வோம் இப்போ வந்து நான்வெஜ்ஜி கூட எல்லாமே இருக்கும் அதேபோல் ஒரு ஈஸ்டின்னு பண்டிகை ஒன்று வருதுன்னாக்கால் அதுக்கு வந்து நாங்கள் ஒருத்தலை இருப்போம் விரதம் இருக்கணும் சுத்த பத்தமாக ச காய்கறியை மட்டும் ஆ செய்யணும் அதில் வந்து கவிச்சி கலக்ககூடாது இது வந்து சந்தோஷமாக இருக்கிற மாரி ஈஸ்ட்டு பண்டிகையில் வந்து துக்கத்தை அனுசரிக்க அதுக்கு தகுந்த மாரி நாங்கள் நடந்துக்குவோம்